ஹலோ சொல்லுங்க ஆமாங்ம்மா ஏன்ம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும் டீ வேணுன்னால் டீ இருக்குது ஒரு டீ பத்து ரூபாய் ஐம்பது டீ வேணுன்னால் எவ்வளோ நேரத்துக்கு வேணும் எப்போ வேணும் ரெண்டு மணி நேரம் கழிச்சி வேணுங்களா டீ அங்கேயே வந்து சப்ளை பண்ணணுமா இல்லை நீங்களாக வந்து எடுத்துன்னு போவீங்களா சரிங்க சரிங்க எங்கே இருக்கிறீங்க நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீங்க அப்படிங்களா ஸ்ட்ராங்காக வேணுமா இல்லை ஒரு மீடியமா வேணுமா சுகர் போட்டுக் கம்மியாகவா அதிகமாகவா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்புறமா சுகரு மிச்சமாக இருக்குது ஸ்ட்ராங்காக வேணுங்களா சரிங்க சரிங்க எந்த இடத்துல இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னால் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம்

சரிங்க சரிங்க ஆ சரிங்கம்மா நாங்கள் ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறோங்க நீங்கள் அனுப்பிச்சி வைங்க